எனக்கு ஓவியம் வரையறது அப்படினாலே எனக்கு சின்ன வயதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் என் அப்படின்னு கேட்டால் தெரியலை கூடவே வந்ததுன்னு சொல்லலாம் அதேமாரி ஸ்கூல் படிக்கும் போதும் நிறைய காம்பெடிஷன்லாம் வரும் அதில் எல்லாத்திலையுமே சேர்ந்துப்பன் ப்ரைஸ் வாங்குவேன் சர்ட்ரிகேட் எல்லாமே தருவாங்க அதே மாதிரி எய்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு டைட்டில் கொடுத்து அதை வரைய சொன்னாங்க நேச்சர்னு ஒரு டைட்டில் அந்த டைட்டிலில் நான் என்னா பண்ணேனா ஒரு அழகான வீடு போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் இருக்கிற மாதிரி அதுக்கு அந்த வீடை சுற்றி ஒரு வேலி இருக்கிற மாதிரி அதுக்கு அப்புறம் அங்கே அது கொஞ்சம் தூரத்தில் வந்து பாலைவனம் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு சூரியன் உதயம் ஆகிற மாதிரி அங்கே வந்து ஒரு பறவைகளெலாம் பறக்கிற மாதிரி கிளைமேட் எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழேலாம் புல்லெலாம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வரைஞ்சுருந்தேன் வரைஞ்சேன் அது கலர் எல்லாமே கரெக்ட்டாக கொடுத்தேன் அதே மாதிரி ப்ரைஸ் தந்தாங்க குடியரசு தினத்தன்னைக்கி தந்தாங்க அதே மாதிரி நிறைய காம்படீஷன் போயிருக்கேன் குற்றாலம் நாகப்பட்டினம் இதை மாரி எல்லா ஊருக்கும் ஊருக்கு போயி வரையறது அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும் டிராயிங்குங்கறது சின்ன வயதிலேருந்தே கூடவே பழகின ஒரு விஷயன்னும் கூட நான் சொல்லலாம் டிராயிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்லான மேட்டர்னே சொல்லலாம்